ஐயா உங்கள் வரலாறை பற்றி சொல்லுங்கள் ஐயா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேற்றுல வந்து நான் வந்து ஒரு வீட்டில் வந்து வேலைக்கு சேர்ந்தேன் அந்த வேலைக்கு சேர்ந்தவொன்னோ பணியாளு வேலை தான் செஞ்சேன் அவங்க வீட்டுலே பணியாளு வேலை செஞ்சு இருபத்தி நாலு வருஷோம் அவங்க வீட்டுல வேலை செஞ்சேன் இருபத்தி நாலு வருஷோம் வேலை செஞ்சேன்னா ஒரு வருஷத்துக்கு எனக்கு எவ்வளோ தெரியுங்களா ஆயிரத்தி ஐந்நூறுபா கொடுப்பாங்க அப்போ அந்த சம்பாரத்தில் வந்து ஆயிரத்தி ஐந்நூறுபா ஆயிரத்தி ஐந்நூறுபா கொடுத்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எனக்கு ஆயிரத்தி ஐந்நூறு தான் அந்த ஆயிரத்தி ஐந்நூறுபாயில வந்து இதில் வந்து அவங்க சாப்பாடு ரெண்டு மூணு வேளை அவங்க வீட்டில் நைட் சாப்பாடு மட்டும் நம்ம வீட்ல அவங்க வீட்ல என்னென்னா எனக்கு கம்மங்கூழு தான் தருவாங்க கம்மங்கூழு சோளம் அடிச்சால் சோளக்கூழு இதுதான் எனக்கு சாப்பாடு காட்டில் காட்டில் வந்து தண்ணி கட்டணும் தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கணும் த தண்ணி கட்டுற வேலை தண்ணி கட்டிகிட்டு மாட்டுக்கு புல்லு அறுக்கணும் மாட்டுக்கு புல் அறுத்து அதை கொண்டு போய் இங்கே சேர்க்கணும் சேர்த்துட்டுங்க அப்புறோம் அந்த வீட்டில் இருந்தவொன்னே அவங்க வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க தொண்ணூறில் கல்யாணம் பண்ணுறாங்க அப்போ அவங்க வீட்ல இத்தனை வருஷமா அவங்க வீட்ல வேலை செஞ்சதுக்கு எனக்கு தொண்ணூறில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பொண்ணு பார்த்து வைக்கிறாங்க பொண்ணு பார்த்து நான் கல்யாணம் பண்ணிணேன் அதுக்கு பிறவு எனக்கு மூணு பிள்ளைங்களாச்சிங்க எனக்கு எனக்கு வந்து தொண்ணூற்றி தொண்ணூறில் கல்யாணம் ஆச்சு தொண்ணூற்றி ஒன்றுல ஒரு குழந்த பிறந்தது அடுத்து ஒரு ரெண்டு ஒரு வருஷோம் கேப்பு விட்டு அப்புறோம் ஒரு குழந்தைங்கள் பிறந்தது அதுக்கு பிறவு வ அதில் எனக்கு அப்போ ஒரு வருஷோம் விட்டு ஒரு குழந்தைங்களும் பிறந்ததுங்க அப்புறோம் இந்த பழங்கள்லாம் நாங்கள் அவங்க வீட்டில் வேலை செஞ்சு தான் இந்த பிள்ளைங்கள எல்லாத்தையும் காப்பாத்துனேங்க காப்பாற்றி உ அதை வந்து கரை சேர்த்து ரொம்ப ரொம்ப கஸ்டப்பட்டேங்க தா ம மண் அடிப்பேன் மா ஒரு நா செய்கிற வேலைக்கு டிரைவர் வேலைங்க மண்ணும் தலையில் தூக்குவேன் டிப்பரில் மண்ணு கொட்டுவேன் அந்த ஆளுக கூட நானும் வேலை செய்வேன் அந்த மண்ணை கொட்டி அள்ளியாந்து நானும் வண்டியில் போட்டு நானும் அப்பறம் வண்டியும் ஓட்டுவேன் வண்டியும் ஓட்டிகிட்டு இந்த ரெண்டு வேலையும் நான் செய்வேன் அவங்களுக்கு பண்ணுவேன் ஐம்பதுரூவா எனக்கும் ஐம்பதுரூவா கிடைக்கும் அப்போது வண்டி ஓட்டுற சம்பளம் தனி இப்பட்லாம் நானு ரொம்பம் வாழ்க்கையில் ரொம்ப கஸ்டப்பட்டேங்க ரொம்ப கஸ்டப்பட்டேங்க ரொம்ப கஸ்டப்பட்டுருந்து மம்புட்டி பிடிச்சி வேலை செய்யணும் ஒரம் பணம் கொடுத்துருவாங்க வண்டி ஓட்டுனா டிரைவரா நினைக்க மாட்டேன் அவங்க வீட்ல ஓரம் கொத்தணும் தண்ணி கட்டணும் அப்பறம் வயலு ஓட்டக்குள்ள இது எல்லாம் எல்லா வேலையும் செய்ய வேண்டிதான் நானு இவ்வளோ வேலையும் செஞ்சு தாங்க ரொம்ப கஸ்டத்தில் வந்தேன் இன்றைக்கி வந்து என் வாழ்க்கையே வந் நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டோம் நா மின்னுக்கு வந்தது இது உண்மையான வார்த்தைங்க உண்மையான வா மில்லுக்கு க கரும்பு ஏற்றிட்டு போவேங்க கரும்பு ஏற்றிட்டு போனேன்னா மில்லுல போய் ஒரு லோடு இறங்கறதுக்கு ரெண்டு நாள் ஆகுங்க வண்டி அவ்வளோ வண்டி குமிஞ்சி கிடக்கும் அந்த கொடுக்கற காசு சாப்பாட்டுக்கே சரியாக போயிடும் அதில் மிச்சம் எடுக்க முடியாது சம்பளம் வர்ஷத்துக்கு இவ்ளோந்தான் சம்பளம் அந்த ஆயிரத்தி ஐந்நூறுவா சம்பளம் அப்போலாம் அந்த ஆயிரத்தி ஐந்நூறுவான்னா இப்போ இன்றைக்கி வந்த கா அன்னைக்குலாம் வந்து பத்தாயிருவா மாரிங்க அன்றைக்கி அந்த சம்பளம் கம்மி ஆனால் விலவாசி எல்லாமே கம்மி அப்போ நான் வந்து என்னோடய கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுருவாய் எண்பது பைசா டீசலு வெல அப்போயிலேருந்து நானு வேலை செஞ்சேங்க அப்போயிலேருந்து நானு வந்து பார்க்கக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தாங்க நான் வண்டி ஓட்ட ஆரமிச்சிக்கிட்டேன் அதுக்கு முன்னாடியே நாலு அஞ்சு வர்ஷோம் ஓட்டுவேங்க அப்போ லைசன்ஸ் எடுக்கலங்க அப்போ லைசன்ஸ் எடுக்கக்குள்ளே எண்பத்தி எட்டில் தாங்க நானு எண்பத்தி ஏழில் தாங்க லைசன்ஸு ரெனிவல் பண்ணி எல்லா லைசன்ஸை ஆக்கினேன் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க நான் என்னோடய வாழ்க்கை மின்னைக்கி வந்து இன்றைக்கி எப்படிலாம் இருந்து கூரை ஊடாக இருந்து மெத்த ஊடாயி இன்றைக்கி நான் வந்து ரொம்ப வா ஏழ்மையான பிறப்பபில் தாங்க வந்தேன் அன்றைக்கே நானு கௌரவுமாக பேனா பிடிக்கிறச்ச பிடிச்சி வரல மின்னக்க கூலி வேலைலியே தான் கஷ்டப்பட்டு மின்னுக்கு வந்துருக்கிறேன் இது வரைக்கும் என்னோடய வாழ்க்கை அப்படி தாங்க வந்துக்கிட்டுருக்குது ஒவ்வொரு பிள்ளைங்களும் கர கர சேர்த்துனேங்க கட்டி கொடுத்தேன் ஒரு பெரிய பிள்ளையை கட்டி கொடுத்தேன் அதை டீச்சரா படிக்க வெச்சேங்க அதை டீச்சரா படிக்க வெச்சு அதை இப்போ நான் டீச்சரு தான் படிப்பேன் அப்புடின்னு வாதாட்னுச்சிங்க அப்பறம் அதை டீச்சருக்கு படிக்க வெச்சேன் அதை படிக்க வெச்சு ஒரு இடத்துல கட்டி கொடுத்தேங்க அதுக்கு கட்டி கொடுக்கக்குள்ள அதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஏ பதினாறு பவுனு போடணும்னு ஒரு இருபது பவுன் போடுங்க அப்புடின்னு கேட்டாங்க எனக்கு அந்தளவுக்குலாம் வசதி இல்லைங்க ஐயா பத்து பவுனுக்குள்ள போ போட்டுறோம் அதுக்கும் நான் வேலை செஞ்சி தாங்க சம்பாரித்து அந்த பிள்ளைய கட்டி கொடுத்தேங்க அப்பறம் ஒரு பாப்பாவை கட்டி கொடுத்தேங்க அந்த பாப்பா வந்து அதுவும் படிக்கும் இதே மாதிரி தாங்க படிக்க வெச்சேன் அது பேங்கு வேலைக்கு படிக்க வச்சேன் படிப்பு அது சரியான முறையா படிக்கலங்க இன்றைக்கி அது ஊட்ட தான் பண்ணிட்டு இருக்குதுங்க பண்ணிக்கிட்டுருக்குதுங்க இன்றைக்கி பிள்ளைய வெச்சுக்கிட்டு அதையும் கட்டி கொடுத்துட்டேங்க பையனுக்கும் அவனுக்கும் வண்டி கற்றுக் கொடுத்தேங்க வண்டி கற்றுக் கொடுத்தேன் அன்றைக்கி ஆட்டோ ஒன்று வெச்சுக்கிட்டு அவன் ஆட்டோ பொழப்பு ஓட்டுறாங்க ஆட்டோ ஒன்று வாங்கி வெச்சுக்கிட்டு அந்த ஆட்டோவில் ஓடுனா சாவு உண்டுங்க இல்லைன்னா இல்லை இன்றைக்கி வேலை இருந்தால் போவான் வேல இல்லைன்னா இன்றைக்கி வீட்டில் இருப்பாங்க சார் அப்பல்லாம் போயிட்டுருக்குதுங்க இங்கே என்னோடய வாழ்க்கை என் பிள்ளைங்களுக்கு இப்பல்லாம் கஷ்டப்பட்டு தாங்க நான் வளர்த்துருக்கறேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இதை மாதிரி செஞ்சு வெச்சுருக்கேங்க எல்லா வேலையும் நான் கற்று வெச்சுருக்கறேங்க ட்ரக்கு ஓட்டுறதுல இருந்து வாழைமரம் கழிக்கிறதில் இருந்து தலையில் மண்ணு தூக்கி வண்டியில் லோடு ஏற்றுனதுல இருந்து ஊரு ஊராக போயி ஓட்டிகிட்டு வந்துட்டு இங்கே இருந்து வேற ரொம்ப தூரமான இடத்துக்குலாம் போயி அங்கே தங்கி இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க நான் இந்த பிள்ளைங்கள எல்லாம் படிக்க வெச்சு கட்டி கொடுத்துருக்கறேங்க ஐயா இதாங்க என்னோடய வாழ்க்கை வரலாறு இப்போ எனக்கு என் பொண்டாட்டியும் நானு எங்களுக்கு முடியலங்க இப்போ நடக்க முடியாமல் சூழ்நிலையில இருக்கிறோம் எதோ காட்டுக்கு போவோம் அப்படி வருவோம் பார்ப்போம் இப்படி தாங்க எங்கே காலம் போயிட்டுருக்குது பிள்ளைங்க சம்பாதிக்கிதுவோ அதுவோ கொடுத்தா நாங்கள் எங்களோடய ஜீவனம் ஓடிக்கிட்டுருக்குதுங்க அவங்க அவங்க கையை பார்க்கற மாதிரி இப்போ நாங்கள் உட்காந்துருக்கறோங்க ஐயா